நான் வந்து பழனி நடைபயணம் போனேன் நான்கு நாட்கள் அதில் வந்து மொதல் நாள் வந்து மதியம் ஒரு மூணு மணிக்கு மேலே நடக்க ஆரம்பித்தோம் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் நடந்துவிட்டு போகிற வழியிலிருக்குற ஒரு ஊரில் வந்து ஒரு கோயிலை பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் வந்து நாங்கள் தங்கிகிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு இடம் குளிக்கிறதுக்கே வந்து உணவு இரவுனு மொதல் நாள் இரவு ஆனதினால ஒரு இடம் கிடக்கில அதனால அந்த போரில் அடிபைப்புலையே அடிச்சு எல்லோரும் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டு வந்து சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம் மக்க மறுநாள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு தொடர்ந்தோம் தொடர்ந்து ஒரு பத்து வரைக்கும் நடந்தோம் பத்து வரைக்கும் நடந்துவிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு ஓடை போச்சு அந்த இடத்த வந்து தங்கி எல்லா குளிச்சுகிட்டு துணிமணியெல்லாம் காயவெச்சு போட்டு சமையல் பண்ணிணோம் சமையல் பண்ணி சாப்பிட்டு ம மதிய நேரம் வெயில் அதிகம்னால அங்கேயே மரத்து நிழல்ல படுத்துக்கிட்டோம் திரும்பி சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ம அன்றைக்கு நைட்டு ஏழு எட்டு வரைக்கும் போனோம் மறுக்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அங்கே தங்குறமாதிரி வசதி இருந்தது அந்த பள்ளிக்கூடத்திலேயே தங்கிக்கிட்டு இரவு சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துகிட்டோம் மக்கை நாள் காலையில் எழுந்திரிச்சோம் திரும்பி போனோம் நடந்துக்கிட்டே இருந்தோம் மறுக்க ஒரு ஒரு கால்வாய் ஒரு ஒரு ஊருக்கு பக்கத்தில் கால்வாய் அங்க வந்து தங்குகிறமான மரம் மரமெல்லாம் இருந்தது அங்கேயே பகலில் தங்கி தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் ஈவினிங் நடந்தோம் நடந்து மறுக்க ஒரு ஊரை சேர்ந்தோம் ஊரடைந்து அந்த ஊரில் வந்து ஊர் தலைவரை பார்த்தோம் இந்தமாதிரி சொன்னோம் இந்தமாதிரி எங்களுக்கு ஒரு இடம் வேணும் படுத்து தங்குறதுக்கு குளிச்சுக்கிறதுக்குலான்னு தலைவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு அங்கே எல்லாம் சாப்பாடு செஞ்சு ஒரு இடத்துல படுத்து தங்கி இருந்துவிட்டு மக்கை நாள் பயணத்தை தொடர்ந்தோம்